ஓகே பொழுது போக்கு துறையில் வந்து விளையாட்டோடய பங்கு வந்து ரீசன் டைம்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாகிருக்குது ஏன் ஏன் சொன்னால் இப்போ ஐபிஎல் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஐபிஎல் பைனான்ஸ் வந்து ஐபிஎல் அதாவது இந்த மாசத்தொட டுவென்ட்டி எய்ட் வந்து ஐபிஎல் முடிஞ்சிடும் இந்த ஐபிஎல் ரைட்ஸுக்காக அட் ஜியோ சினிமா வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி கொடுத்து அந்த ரைட்ஸ் வந்து ஹாட்ஸ்டார்லருந்து வாங்கி இருக்காங்கள் ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஸ்போர்ட்சுன்றது வந்து எல்லா எல்லார் வீட்டிலேயுமே வந்து அது எப்படி சொல்கிறது அந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி தெரியலைனாலும் கிரவுண்டுக்கு போய் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுகிறதுக்கா கூட கிரவுண்டுக்கு போகிறாங்க நானும் மேட்ச் பார்த்தேன்றத சொல்கிறதுக்காக கூட வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறாங்க ஸோ ஸ்போர்ட்ஸ் வோட இன்ஃப்ளுயன்ஸ் வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னெனு சொன்னால் ஸ்போர்ட்ஸோடய ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு என்டர்டைன்மென்ட்டா பார்க்காம அதை வந்து ஒரு வேற விஷயமாக வெலிட் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ்ன்னு ஒரு அணி இருக்குது ஒரு எம்ஐன்னு ஒரு அணி இருக்குன்னு சொன்னால் அவங்கள் வந்து அந்த அந்த விஷயத்தை பண்ண சொன்னால் ரொம்ப ரொம்ப டீப்பா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி நான் நினக்கிற ஸோ மற்றபடி ஸ்போர்ட்ஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அவங்க அவங்க ஒரு ஆயரூபா ரெண்டாயரம் ரூபா டிக்கெட்ட வந்து ஒரு எட்டாயரம் ரூபாய் பத்தாயரம் ரூபாய் கொடுத்து வாங் வாங்குகிறவங்க வந்து அதை வந்து வேற ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் பெட்ரா யங்ஸ்டர்ஸ்